ஈரோடு மாவட்டத்தில் நட்டாதீஸ்வரர் கோயில் ரொம்ப சிறப்பு சிறப்பான ஒரு கோயில்ன்னு சொல்லலாம் ஸோ நான் போய் நேர்ல நிறைய டைம் பார்த்துருக்குறேன் எப்படினா நடு ஆத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் கோயில் ஈஸ்வரர் தான் அங்கே எதுக்காக இந்த கோயில் வந்து ஆரம்மிச்சிதுனு ஒரு ஒரு ஐதீகமான ஒரு கதை இருக்குது அதில் எப்படினா அகத்தியர் வந்து சிவன் மலைக்கு போய்ட்டு இங்கே வரும் போது எப்படினா சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டு திரும்பி வரும்போது இந்த இடத்துல வந்து மணல் மலையாக பார்த்துருக்குறாரு ஏன் சிவனை வச்சு இங்கே வழிபடக்கூடாதுன்றது ஒரு இது வந்து அவருக்கு தோணுச்சு அதனால் தான் அந்த சிவன் பெருமான் கோயி சிவனை வச்சு வழிபட்டதுனால தான் கோயில் வந்து உருவானதாக ஒரு ஐதீகமான ஒரு கதை இருந்துச்சு ஸோ இது வந்து ரொம்ப கோயில்ல நல்லாயிருக்கும் சுற்றி ஆறிருக்கும் நடுவில் மட்டும் கோயில் இருக்கும் அதே மாதிரி இடம் ரொம்ப அமைதியாக இருக்கும் அங்கே வந்து அதிகமாக வந்து எதுவுமே இருக்காது அரச மரம் இருக்கும் நல்ல மரத்தோடய நிழல் இருக்கும் வேற எதுவுமே நம்ம கோயில் மட்டும் அமைதியாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் போய் பார்த்துருக்குறேன் நிறைய டைம் அதை நல்லாயிருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் கோயில்